அந்த காலத்துலல்லாம் ஏர் ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாமே என்ன பயன்படுத்தினாங்க மாட்டுவண்டியை வச்சு தான் பயன்படுத்தி ஏர் உழுதாங்க அதுக்கப்புறம் வயல்லேர்ந்து நெல் இல்லை பில் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போடுறதுக்கும் அந்த மாட்டுவண்டியை வச்சுதான் என்ன பண்ணிட்டிருந்தாங்க யூஸ் பண்ணிட்டிருந்தாங்க ஆனால் இப்போலாம் என்னெனா நிறையா டிராக்டர்கள் வந்துருச்சி ஏர் உழுவுறதுக்கு ஒரு டிராக்டர் நெல்லருக்கிறதுக்கு ஒரு டிராக்டர் நெல் விதைக்கிறதுக்கு ஒரு டிராக்டர் அப்புறம் மல்லாட்டை போட அறுவடை செய்கிறதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிடுச்சு நிறைய டிராக்டர்கள் வந்துருச்சு அதில் இப்போது வந்து என்னா ஃபுல்லாக நெல் விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிராக்டர் வச்சு அதை நிலத்த நல்லா உழுது சமப்படுத்தி அதுக்கப்றமா தான் நெல் விதைக்கிறாங்க அதுக்கும் ஒரு டிராக்டர் வந்துடுச்சு இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய டிராக்டர்கள் வந்ததால் மனிதர்கள் என்ன பண்றாங்க கஷ்டப்படாமல் வேலையை செஞ்சுக்கிறாங்க முன்னாடிலாம் ஏர் உழுவும்போது அது அவர் கூடவே இருந்து ஒருத்தர் கூடவே இருந்து அந்த மாடுகளை பிடிச்சிட்டே ஏர் உழணும் ஒரு நாள் ஃபுல்லாக வேலயிருக்கும் இப்பலாம் வந்து டைம் கணக்கில் இந்தந்த டைமில் இவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிச்சிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதை பார்த்து நிறைய டிராக்டர்கள் வந்துடுச்சு அதனால் மக்களுக்கும் வேலை கொஞ்சம் எளிதாக முடியுது